நான் சமைச்சது வந்து மத்தவங்களுக்கு பிடிச்சிருந்துதுனா நான் எப்படி அந்த குறிப்புகளை சொல்வேன்னால் அவங்களுக்கு வந்து என்னென்னால் என்ன பிடிச்சிருக்கோ அது சமையல்களுக்கு எனக்கு தேவையான பொருள்களை ஃபஸ்ட்டு சொல்லுவேன் இந்தமாதிரி இந்த பொருள் இந்த இப்போ இதை சமைக்க போறீங்கன்னால் இந்த பொருளெலாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் அளவெலாம் சொல்லுவேன் இந்த அளவை வந்து போடுங்கள் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போடுங்கள் அதுக்கப்பறம் இதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இல்லை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி எதாவது சொன்னாங்கனால் நானே கூட போயிட்டு ஃபஸ்ட்டு சமைச்சி காட்டுவேன் இந்தமாதிரி செய்யுங்க அப்படின்றத சமைச்சி காட்டுவேன் அதுதான் வந்து நான் அவங்களுக்கு கற்றுத்தருவேன் அவங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து ஒரு ஒரு பொருளையும் எப்படி வந்து அரைக்கணும் எப்படி வதக்குறதுலேருந்து எப்படி அதை வந்து கலக்கிறது அந்தமாதிரி வந்து எப்படிலாம் செய்யணும் எதை வந்து ஃபஸ்ட்டு போடணும் எது வந்து அதுக்கப்புறம் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தேயும் நான் வந்து ஒன்று ஒன்றா அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துச் சொல்லுவேன்